எனக்கு யமஹா பைக் பிடிக்குங்க யமஹா அந்த சௌண்டு ஓட்டுற ஸ்டைல் அது யமஹா பைக்கு சூப்பராக இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இப்போதிக்கு நான் வச்சுருக்கிற பைக்கு என்னவோ பேசன் ப்ரோ பைக் தான் வச்சுருக்கேன் ஆமாம் பேசன் ப்ரோ பைக்கு ப்ளூ கலரில் தான் வச்சுருக்கேன் பட்டே ரைடிங் லாங் ட்ரிப் போகணும் அப்பட்னா அதுலையும் போயிருக்கேன் பட் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டுமே நல்லாயிருக்கும் ராயல் என்ஃபீல்டு அதில் தான் போயிருந்தோம் ராயல் என்ஃபீல்டில் தான் அந்த கொல்லிமலை ஹை ஹில்ஸ்லாம் போயிருந்தோம் ட்ரிப் நல்லாருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்து சேக் அப்சர்வ் அதெல்லாம் பக்கா உடம்புக்கும் பாடி பெயின் ரொம்ப இருக்காது அழகா ஷேக்கிங் ரொம்ப இருக்காது அழகா நல்லா போயிட்டு வரலாம் ஸ்மூத்தாக போயிட்டு வரலாம் ப்ளஸ்ஸு ரைடு ஓட்டுறதுக்கு ப்ளஸ்ஸு வேகத்துக்கு எல்லாத்துக்குமே ராயல் என்ஃபீல்டு நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பழகிடுச்சி அப்படின்னா அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பழகாம அது கொஞ்சம் ட்ரைப் பண்ணால் தான் அது செட் ஆகாது மற்றபடி ராயல் என்ஃபீல்டே பக்கா சூப்பர் அதாங்க நான் நல்லாயிருக்கும் அதில் தான் நாங்கள் போயிருந்தோம் அருமை